வேலைக்கு வெளியே என்னோட பொழுதுபோக்குன்னா என்ன அடிக்கடி நைட் செகென்ட் ஷோ சினிமாவுக்கு போவேன் இல்லாட்டி ஃபர்ஸ்ட் ஷோ சினிமாவுக்கு போவேன் எங்கே ஒரு படம் ரிலீஸ் ஆனாலும் போய் சினிமா பார்த்து பார்த்து இப்படியே பொழுதை ஓட்டுறதுதான் நமக்கு நைட் தூக்கம் மெனக்கெட்டாலும் போய் படம் பார்க்குறதுதான் நம்பளுடைய பொழுதுபோக்காக இருக்கும் அப்புறம் அதை விட்டா இப்போ லைப்பேரிகெல்லாம் போய் ஃபர்ஸ்ட் பேப்பரை எடுத்துகிட்டு வந்து ஸ்போர்ட்ஸ் நியூஸ் தான் பார்ப்பேன் எல்லா பேப்பரையும் எத்தனை வகையான தமிழ் பேப்பர் இருக்கோ அத்தனை வகையான தமிழ் பேப்பர்லையும் இன்னைக்கு கிரிக்கெட் மேட்ச் என்ன யார் விளையான்டா யார் ஜெயிச்சா என்ன ஏதுன்னு கொஞ்சம் ஆர்வமாக எல்லா கிரிக்கெட் செய்தி எல்லாதையும் படிப்பேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ பேப்பரில் சில தலையங்கள்லாம் போட்ருப்பாங்க தலையங்கள்லாம் நல்லாருக்கும் அதெல்லாம் படிப்பேன் அப்புறம் இந்த க கற்கண்டு புக்குல லேனா தமிழ்வானனுடைய தலையரங்கம் இது எல்லாம் விரும்பி படிப்பேன் இந்த மாதிரி லைபேரில போய் புக்ஸ்ங்க படிக்கிறது இந்த நாவல் படிக்கிறது இந்த மாதிரி ஒரு என்டர்டைன்மெண்ட் இதை விட்டா சினிமாவுக்கு போய் பார்க்கறது சினிமா எந்த படம் ரிலீஸ் ஆனாலும் போய் போய் பா நைடில் கண்ணு முழிச்சு பார்த்துட்டு வரதுதான் என்னுடைய பொழுதுப்போக்காக ஓடிக்கிட்டு இருந்துது